ட்ராக்ட்ர் வந்து ப்ராண்டான ட்ராக்ட்ர் பார்த்திங்கன்னா மஹேந்திரா இருக்கு டிவிஎஸ் இருக்கு இது வந்து என்னன்றது விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பாரம்பரிய முறையிலேருந்து எப்படி இருக்குதுனா பாரம்பரியல முறையிலேருந்து ஏர் உழுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து இழுத்து செய்யணும் இதே ட்ராக்ட்ர் வந்து ட்ராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு முடிச்சுட்லாம் அதாவது ஏர் உழுதுனா ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை ட்ராக்டர் வந்து ஹாஃப் டே ஹவர்ஸ் கணக்கு அதாவது மணி மணி நேர கணக்கில் கூட முடிச்சிக்கலாம் சீக்கரமாக முடிச்சுடலாம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூனு மணி நேரம்லே ட்ராக்டர் ஓட்டி அந்த வேலையை முடிச்சிக்கலாம் பாரம்பரிய முறையிலேருந்து மாடு கட்டி அது உழணும் அழுத்து அழுத்தம் கொடுக்கணும் மாடு வந்து ஒரு சில நேரத்தில் எதாவது ஸ்டைக் அதாவது ஸ்டக்காவும் மாடு வந்து திடீர்னு தண்ணீர் காட்டணும் இது பண்ணணும் இது வந்து ட்ராக்ட்ர் வந்து அப்படி கிடையாது ட்ராக்ட்ரு வந்து நம்ம கரெக்டாக ஆளுங்க டிரைவர் வச்சு கரெக்டான முறையில டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம்